இப்போ வந்துங்க எங்கள் ஊரில் மூக்கனூரில் வந்துங்க அரசு நம்ம உடற்பயிற்சி மையம் எதுவும் இல்லாட்டியும் நாங்களாகவே வாலிபால் விளையாடுவோம் அப்புறம் கபடி விளையாடுவோம் கிரிக்கெட்டு ஷட்டில் காக்கு இதெல்லாம் வந்து நாங்களாவே தயாராகி நாங்களே வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்குறதுக்காக நாங்களே வந்து எல்லா விளையாட்டும் விளையாடுவோங்க ஆனால் கபடி விளையாட்டுக்கு வந்து முதல் இடம் இருந்துட்டிருந்தது நாங்கள் எல்லோருமே பயிற்சி எடுத்துட்டிருந்தோம் இப்போ வந்து அது வந்து அந்த இடம் மாதிரி போச்சு அரசு கட்டிடமா ஆனதுனால் அந்த இடத்துல நாங்கள் விளையாட முடியறதில்ல ஆனால் வாலிபால் இன்றளவும் எழுபது வருடமா மூக்கனூரில் நேதாஜி வாலிபால்னு சொல்லி இருக்குதுங்க நாங்கள் எல்லோரும் முதியவரிலிருந்து இன்றைய இளையவர் வரைக்கும் எல்லோருமே இன்னமும் விளையாடிட்டு தான் இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்துக்காக அதே முறையில் வந்து அங்கங்கே அந்தந்த பகுதியில் வந்து சின்ன வயது பசங்க ஷட்டில் காக்கு விளையாடுவாங்க மேட்ச் இது விளையாட்டு இது நடத்தி பரிசுக் கொடுப்பாங்க எல்லோருமே வந்து வெளியிலேருந்து வெளியூரிலிருந்து கூட வந்து விளையாடுவாங்க ஆனால் உள்ளூரில் இருக்கிற பசங்க யாருமே விளையாட்டு தெரியாதவங்க யாருமே தன்னோடய உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லா பசங்களும் எதாவது ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டுதான் இருக்காங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க கபடி விளையாடுவாங்க வாலிபால் விளையாடுவாங்க ஷட்டில் காக்கு இந்தமாதிரி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடிட்டுதான் இருக்கிறாங்கங்க